இந்தமாதிரி வந்துட்டு இப்போ டிராவல்ஸுக்கு புக் பண்ணேன் அவர் ட்ரைவரும் வரல என்னும் இல்லை எவ்வளோ நேரம் ஃபோன் போட்டாலும் அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க அதனால் என்ன பண்ணுறதுன்னு ட்ராவல் பண்ண புக்கு ஆஃபீஸ்க்கு நாங்கள் இப்போ பண்ணோம் இந்தமாதிரி கா ட்ராவலும் வரல கா அவரும் எடுக்கலை ட்ரைவர் எடுக்கலை என்ன பண்ணுறது நாங்கள் வந்து காத்துகிட்டு கடக்கிறோம் சீக்கிரமாக எங்களுக்கு அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்லி சொல்லிகிட்டுருக்கோம் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி அவங்க வந்து சரிம்மா நாங்கள் கால் பண்ணுறேன்னா அவங்க வந்து ஏ ஆஃபீஸ்க்காரங்கள் அவங்களுக்கு கால் பண்ணால் அவங்க காலும் எடுக்கல எடுக்காத வேற நாங்கள் கார் ட்ரைவரை அனுப்புகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டுருக்கோம் இப்படி பண்ணிகிட்டுருக்காங்க ட்ராவல்ஸுலையும் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது எங்கனா போகணும்னா முன்னவே புக் பண்ணாக்கூட இந்தமாதிரி பண்ணுறாங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை ரெஸ்பான்ஸ் இல்லை இந்தமாதிரி பண்ணால் ஒரு அவசர ஆபத்துக்கு எப்படி ஒரு உயிரே சம்மந்தப்பட்டதாக இருந்தாக்கூட எவ்வளோ தவிப்பு இது இந்தமாதிரி வந்து ரொம்ப அக்கறையாக காட்டணும் ட்ராவல்காரங்கள் கூட ரொம்ப அக்கறையாக காட்டணும் ஒரு இது பண்ணுறாங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு அது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படி இதை வந்து ட்ராவல்ஸ்காரங்கள் இதுமாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி நான் நினைக்கி